வணக்கங்ம்மா உள்ளே வாங்க ஆ சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படிங்களா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறி இருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படிங்களா எப்படி உங்களுக்கு விட்டு விட்டு தலை வலிக்குதா இல்லை ஒரே மாதிரி வலிச்சிகிட்டே இருக்கா அப்படிங்களா சரி நான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சுட்டு எழுதி தரேன் நீங்கள் அதை போய் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் வந்துட்டு எதாவது இப்போ எதாவது மாற்றம் வந்துச்சா எதாவது வந்துட்டு உங்களுக்கு மன அழுத்தமான விஷயம் அது மாதிரி எதாவது நடந்துதா ஏன் திடீரெனு ஒற்றை தலை வலி வருது அப்படிங்களாம்மா அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது வேலையாக இருந்தாலும் வந்துட்டு தூக்கத்தை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னால் தூக்கமும் மன அழுத்தமும் ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் தூங்குலைனாவே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மன அழுத்தமாகிடும் அப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தலை வலி வர ஆரமிச்சுரும் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போதிக்கு சில ரத்த டெஸ்ட்டு எடுத்து தரேன் அதே மாதிரி நீங்கள் தலையும் போய் நீங்கள் வந்துட்டு போய் நான் எழுதி கொடுக்கற பரிசோதனை எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுங்க நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கறது அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் சரிங்களா இல்லைங்கமா நீங்கள் வந்துட்டு தலை வலிக்குன்னு தனியாக எந்த மாத்திரை மா மாத்திரையும் இது வரைக்கும் எடுத்துக்கல்லாம் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது மாத்திரை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்களா நீங்கள் பாருங்க நீங்கள் நேர நேரத்துக்கு நல்லதாக சத்தானதாக சாப்பிட்டு தூங்கிறதுக்கு என்னென்னு பாருங்க நான் உங்களுக்கு வந்துட்டு தலை வலி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு சில மாத்திரை மட்டும் எழுதி தரேன் மாத்திரை மருந்து அதை மட்டும் சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க சும்மா இல்லை லேசாக வலிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட வேணாம் சரிங்களா நீங்கள் ஒரு ஆ சரிங்கமா நான் ஒன்றும் பிரச்சின இல்லை பார்த்துக்கலாம் நீங்கள் இருக்கிற அந்த அந்த நான் எழுதிக் கொடுத்த பரிசோதனை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு ஒரு வாரம் இந்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமும் எதாவது பிரச்சினை இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது எதாவது உங்களுக்கு வந்துட்டு தலையில் எதாவது அடிபட்டிருக்கு அந்த மாதிரி எதாவது இருந்து எதாவது வைத்தியம் பார்த்துருக்கீங்ளா வேறு எங்கேயாது வேறு எதாவது ஒரு இடத்துல போய் பார்த்துருக்கீங்களா சரி சரிங்கமா ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் போங்க பரிசோதனை எல்லாம் பண்ணிவிட்டு வாங்க நான் எழுதி கொடுக்கற மாத்திரை மருந்தை மட்டும் சாப்பிடுங்க அதுவும் வந்துட்டு தலை வலி அதிகமாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க இல்லைன்னா வேணால் சரிங்களா கொஞ்சம் அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறதும் நல்லதில்லலை தலை வலி அதிகமாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க ஆ பரவாயில்ல வேணாம் சரிங்க போதும் ஆ சரிங்மா நன்றிம்மா